என் குடும்பத்தை பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டில் பிறந்தேன் அப்புறம் வந்து எனக்கு ஒரு பதினெட்டு வயதுலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து நாலு பிள்ளைங்க ஒரு ஆம்பளை பையன் மூணும் பொம்பளை பெண்ணு அதை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் படிக்க வைச்சோம் இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளவன் வந்து பையன் படிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான் படிப்பு ஏறல அவனுக்கு அவன் பத்தாவதோடேயே நிப்பாட்டிவிட்டான் பெரிய பெண்ணு பார்த்திங்கன்னா அதுவும் பத்தாவது படிச்சிச்சு அப்பறம் டைப்ரைட்டிங் இதெல்லாம் முடிச்சிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் படிக்கலை ரெண்டாவது பெண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு டீச்சர் ட்ரைனிங் படிக்க வைச்சேன் அது என்னென்னால் மெரிட்லியே பாஸ் ஆகி டீச்சர் வேலைக்கு போயிட்டு ரெண்டாவது பெண்ணு மூணாவது பெண்ணு பார்த்திங்கன்னா அதையும் கஷ்டப்பட்டு டீச்சர் ட்ரைனிங் படிக்க வைச்சேன்

அப்புறம் என்னென்னால் ரெண்டும் வேலைக்கு போயிட்டு பெரிய பெண்ணை ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ரெண்டாவது பெண்ணு மூணாவது பெண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் பையனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் பேர பிள்ளைகள்லாம் பிள்ள எல்லாருக்கும் பிள்ள பிறந்துட்டு ஃபஸ்ட்டு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பொம்பளை பிள்ள பையனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் ரெண்டாவது பிள்ளைக்கு ரெண்டாவது பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டும் பொம்பளை பிள்ள மூணாவது பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஒரு பெண்ணு எல்லா பிள்ளைங்களும் நம்ம விட்டுல தான் ஒன்றா வந்து இருக்கும் ஏதாவது இப்போ ஃபங்க்ஷன்னால் இங்கே தான் வந்து இருக்கும் என் மேல் ரொம்ப எல்லாம் உயிராக இருக்கும் எல்லாம் கஷ்டப்பட்டு மாடி வீடுல்லாம் கட்டிட்டோங்க எல்லாம் இப்போ நல்லபடியாக இருக்காங்க பேர பிள்ளைகள்லாம் என் மேல் அவ்வளோ பாசமாக இருக்கும் எனக்கு ஒன்றுன்னா பேர பிள்ளைங்க என்ன பண்ணுன்னால் துடித்து போயிடும் ஆத்தா ஆத்தான்னு எல்லாரும் இங்கே ஓடியாந்துருங்க என்கிட்ட தான் வளர்ந்துச்சிங்க எல்லாம் பெரிய பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் சின்ன பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் பேரனுக்கு பெண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் நல்லாயிருக்குறோம் அவ்வளோதாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் அதெல்லாம் பார்த்துட்டுதான் போகணுன்னு இருக்கேன்